எங்கள் ஊர் பக்கம் வந்து ஆம்புலன்ஸ் வசதி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒரு சீரியஸ்னா கூட ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணதும் டக்குனு வர முடியுறதில்ல அங்கே போயிடுச்சி இங்கே போயிடுச்சி அங்கே ஒரு எமெர்ஜென்சி அங்கே போய்விட்டேன் இங்கே போய்விட்டேன்னு சொல்கிறாங்க தூரந்தூரமாக போய்ட்றாங்க கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்குது இப்போ இந்த ரெண்டு மாதம் முன்னே கூட ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ள இங்கே ஆளே முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் எங்கள் ஊரில் இருக்குது எங்கூருக்கு ஆம்புலன்ஸு எல்லாம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது